ஹலோ வணக்கம் மேடம் நான் ஏர்டெல் சர்வீஸ் சென்டர் நான் தொடர்பு கொள்ள விரும்புகிறேன் நான் நான் என்னோட சேவை இன்னையோட முடியுது அது தான் பில் கட்டணும் உங்கள் மூலியமாகவே பில் கட்டலான்னு இது பண்ணுறேன் நான் ஏன்கிட்ட ஜிபே இருக்கு நான் வந்து ஜி ஃபோ ஜி ஜிபே பண்ணுறேன் உங்களுக்கு நான் என்னோட திட்டங்களை வந்து இதில் குறிப்பிட்டு இருக்காங்க ஒரு மந்த்துக்கான இதில் வந்து மு முந்நூறுரூவாய்க்கு நான் ரீசார்ஜ் பண்ணணும் முந்நூறுரூவாய்க்கி ரீசார்ஜ் பண்ணால் ரெண்டு ஜிபி கிடைக்குமா இல்லை ஒன்றை ஜிபி கிடைக்குமா நெட்டு இப்போ ஃபோன் கால் வந்து நான் இருபத்தெட் நாளைக்கு நான் வந்து அன்லிமிடெட் பேச முடியுமா அப்படினு பார்த்து சொல்லுங்கள் பார்த்து கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கான சிறந்த ரேட்டிங் மே தரேன் மேடம் ஹெல்ப் பண்ணுங்கள் நான் பிஸி சுச்சுவேஷனில் இருக்கறதால் நீங்கள் அப்டே பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும் ஏனா கடைகளுக்கு வெளில போக முடியாது நான் வந்து ஆன்லைனில் பார்த்து செக் பண்ணி போடவும் முடியாது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆஃபரை நீங்கள் வந்து சஜெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ மேடம் நீங்கள் வந்து சொ சொன்னீங்கனா நான் வந்து அதற்கான அமௌண்ட் நான் வந்து ஆன்லைனில் பில் கட்டிருவேன் நல்ல ஆஃபராக பார்த்து சொல்லுங்கள் மேடம்